மற்ற நாடுகளை கம்பேர் பண்றதில் தமிழ்நாடு உணவு முறையில் எப்போயுமே ஃபஸ்ட்டாக தான் இருக்குது காரணம் என்னென்னால் அங்கே இருக்கிறவங்கள்லாம் உணவு உணவு சாப்பிட்றதெல்லாம் ஃபுல்லாக ஹெல்த்தியான உணவு தான் சாப்பிட்றாங்க கூழு களி இந்த மாதிரி கம்பங்கூழு இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்றதுனால உடலுக்கு சக்தி எனர்ஜி எல்லாமே தருது எந்த நோயும் வராது ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றி என்னென்றே தெரியாது கூழ்னால் என்னென்று தெரியாது களினால் என்னென்று தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள்லாம் இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இதை சாப்புட்றதுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க இன்னும் சில தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது இதை சாப்பிட்டா தான் ஆனால் ஹெல்த்தியாக இருக்காங்க இதே நம்ம வீட்டில் பண்ற உணவு வகைகளில் மசாலா பொருட்கள் எல்லாம் நாமளே தயாரிச்சிருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்கறதை விட வீட்டில் மிளகாத்தூளு தனியாத்தூள் இந்த மாதிரி இதெல்லாம் நாமளே அரைச்சி வச்சிக்கின்னால் நம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்கிறதெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் போனால் வண்டடிச்சிடும் இதே நம்ம வீட்டில் பண்றது எப்பனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தான் அந்த காலத்திலலாம் கம்பங்கூழு இந்தமாதிரி களி கூழ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு எல்லாம் உயிர் வாழ்ந்தாங்க அதனால் தான் இப்போயும் பார்த்தீங்கள்னா அந்த காலத்தில் இருந்தவங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாக தாங்க இருக்காங்க நூறு வயசு என்ன நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்கள்லாம் நா நாற்பது நாற்பத்தஞ்சே தாண்டுறதில்லை காரணம் என்னென்னால் ஹெல்த்தியான உணவை சாப்பிட்றதில்ல ஹெல்த்தியான உணவுன்னால் என்னான்னே தெரிகிறதில்ல அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கூழு களி கம்பங்கூழ் இந்த மாதிரி உணவு பொ சத்தான உணவு பொருட்கள்லாம் சாப்பிட்டதுனால தான் இது இப்போ வரைக்குமே நூறு வயசு வரைக்கும் எல்லாம் வாழ்கிறாங்க மற்ற நாடுகள்லாம் இந்த அருமையை பற்றி தெரிகிறதில்ல எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப நாள் உயிரோடு வாழலாம் மசாலா பொருட்கள்லாம் வீட்டில் அரைச்சி வச்சுக்கின்னால் ரொம்ப நல்லது கடையில் வாங்கறதை விட வீட்டில் சமைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது